மிகப்பெரிய சாதனைகள் என்பது ஒன்றுமே அறியாது களிமண் போல் பிடித் வந்த எ குழந்தைகளுக்கு அவர்களை வேண்டிய வகையில் பக்குவமாக அமைத்து சிலையாக வடித்து சீர்பட அவர்களை அழகுப்படுத்தி நல்ல மாணவர்களாக உருவாக்கி நல்ல நிலையிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்குரிய தரத்திலே அவர்களுக்குரிய திறமையிலே சிறந்த குடிமக்களாக்க உருவாக்கியதே என்னுடைய பெரிய சாதனையாக நினைக்கிறேன் அப்படிப்பட்ட என்னுடைய மாணவர்கள் இன்று பல வெளிநாடுகளில் வேலை செய்வதோடு அமைச்சகங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பல்வேலு தொண்டு நிறுவனங்களையும் நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் தனியாக தொழில் அதிபர்களாகவும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த மாணக ஸ் குழந்தைகள் என்னை எங்கு கண்டாலும் அம்மா என்று வாரி அனைத்து ஓடி வந்து என்னை அரவணைத்துக் கொண்டு பேசும்பொழுது அதுவே எனக்கு மிக பெருமையை தருகிறது